இப்போது இப்போது போக்குவரத்து அப்படீன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து நிறைய வசதி எல்லாம் இருக்குது ஷேர் ஆட்டோ பஸ் அரசு போக்குவரத்து இந்தமாரி சின்ன சின்ன கிராமத்துக்கு போகிறதுக்கும் பஸ்லாம் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது பட் அதே மாரி இங்கே வந்து நம்ம இப்போது கள்ளக்குறிச்சி டூ உளுந்தூர்பேட்டை இப்படி போகிறது வந்து இப்போது மக்கள் கூடற இடமே அதுதான் ஆனால் ஒரு ஒரு டைம் வந்தெலாம் நிறுத்தலாம் மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இப்போது நாங்கள் வெளியூர் இப்படிலாம் நாங்கள் போகணும் அப்படீன்னா இப்போது எங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது நாங்கள் வந்து பக்கத்து இந்தமாரி வெளியில் போயிட்டு சேலம் இந்தமாரி போயிட்டு தான் நாங்கள் போகணும் அதேமாரி இப்போது நிறைய காரு காரெலாம் கூட இருக்குது ஷேர் ஆட்டோ இந்தமாரி சின்ன சின்ன கிராமத்துக்கு போகணும் அப்படீன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருக்குது ஆனால் நம்ம எதனால் ஷேர் ஆ ஆட்டோ இந்தமாரிலாம் அந்தமாரிலாம் இதில் போகலாம் ஆனால் பஸ் வந்து டேரக்டாக இந்த மாரி சின்ன சின்ன ஊர்லெலாம் நிறுத்த மாட்டாங்க இதேமாரி வெளியில் இப்படிலாம் போகணும் அப்படீன்னா நம்ம வெளியில் போய் தான் போய் ஆகணும்